எனக்கு வரைய பிடிக்காத நாட்களெலாம் கிடையாது எனக்கு மைண்ட்செட்டை பொருத்து தான் நான் வந்து வரைவேன் அந்த ஒரு நாளில் நான் ரொம்ப அளவுக்கடந்த ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட்செட்டில் இருந்தேன்னால் எனக்கு வந்து அப்போது வந்து வரைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத நாட்கள்னு எதுவும் கிடையாது அந்த நாளில் நான் ரொம்ப என் மைண்ட்செட்டு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுனா ரொம்ப டயர்டா ஸ்ட்ரெஸ்ஸாக அது டிப்ரெஷனாக இருந்துச்சுனா என்னால் வந்து அந்த டிராயிங்கை வந்து முழு இதோடு செய்ய முழு ஈடுபாடோடு செய்ய முடியாது அதனால் என் மைண்ட் எப்போது வந்து ரொம்ப கொழப்பத்துலையோ டென்ஷன்லையோ இருக்குதோ ஹெட் பெயின்லையோ இருக்கோ அப்போது வந்து அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஏன்னால் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது என்னால் வந்து ஒரு டிராயிங்கோடைய டிராயிங்க்கு வரையக்கூடிய அந்த பொம்மையோடய காதை கூட ஒழுங்கா போட முடியாத அளவுக்கு நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பேன் அதனால் வந்து அது வரை அது அது வந்து என்னால் வரையவே முடியாது எனக்கு வரையிறத்துக்கு வந்து ஊக்கத்தெலாம் எதுவும் மோட்டிவேஷனெலாம் எதுவும் கிடையாது அது வந்து எனக்கே ஒரு செல்ஃப் ஹாபி தான் அந்த ஹாபி எப்படி எனக்கு உருவாணுச்சுனா என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் எனக்கு வந்து ஒன்றை பார்த்து அழகா வரையணும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் இரு ஒன்று ஒரு விஷயத்த நான் பார்த்துட்டேன்னா அது அந்த ஒரு விஷயத்துக்கான அந்த விஷயத்தை ஓ அந்த விஷயத்தான ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துடுச்சுனா அந்த விஷயத்தை வந்து நான் வந்து மறக்கக்கூடாதுன்னு மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நான் வரைவேன் அப்படி வரைஞ்சிக்கிட்டன்னா அந்த நாள் வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகும் அதுக்காகவே நான் வந்து அந்த மூமென்ட்ஸை வந்து வரைவேன் அதுக்கப்புறோம் இதுக்கு செ இ நான் வந்து வரையறத்துக்கு டைமெல்லாம் தெரியாது எனக்கு நான் வந்து ஒரு செட்டுல் மாதிரி போட்டுப்பேன் ஒரு பீரியர்ட் மாதிரி இந்த ஸ்கூலில் ஒரு பீரியர்ட் ஸ்கூலில் வந்து ஒரு ட ஒரு டிராயிங் பீரியர்டு அந்த மாதிரி ஒரு செட்டுல் போட்டுப்பேன் நான் எப்போ ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை வந்து ரொ ரொம்ப ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் நான் இருக்கேனோ அப்போ வந்து இந்த டிராயிங்கை வந்து நான் வரைவேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது ரொம்ப மைண்ட்செட் நல்லா இருக்கும்போது தான் நான் வரைவேன் இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும்